ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இரண்டு ஏப்ரல் பதிமூணு இரண்டாயிரத்தி இரண்டு ஜூலை ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஜூன் இருபத்தி இருபது ஜூன் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு